என்னோட குடும்பத்தை பற்றி ஃபஸ்ட் சொல்லணும்னால் என்னோட எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவ்வாக இருந்தது எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லா விஷயங்களிலும் என்னோட சின்னச் சின்ன விஷயங்கள் நான் ஸ்கூல் சேர்வதுலேருந்து நான் காலேஜ் போகிறது எல்லா விஷயத்திலும் எனக்கு கூடவே சப்போர்ட்டிவ்வாக இருந்தது ஃபஸ்ட் எங்கள் அம்மா தான் அடுத்து நான் கேட்கற எல்லாத்தையும் செய்யறது எங்கள் அப்பா தான் எல்லாமே செஞ்சாலும் எனக்கு கூடவே வந்து ஒரு அண்ணன் தம்பி என்னை பா பாதுகாப்பாக பார்த்துக்கறதுலயும் என்னை சந்தோஷமாக வச்சிக்கிறதுலயும் ஒரு அண்ணா ஒரு தம்பி எல்லாருமே இருந்தாங்க எனக்கு கிடச்ச குடும்பம் வந்து ரொம்பவே நல்ல குடும்பம் இன்னைய வரைக்குமே என்னோட எல்லா கஷ்டத்துலேயும் யாருமே கூட இல்லாவிட்டாலும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இப்போ வரைக்கும் என்கூடவே இருக்காங்க நான் இது வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் நான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் முடிஞ்சத கண்டிப்பாக நான் செஞ்சே ஆவேன் அடுத்து இல்லாமல் என்னோட ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸுங்களை பற்றி சொன்னால் என்னோட ஃபஸ்ட் ஸ்கூல் ஃப்ரண்ட் யாருன்னால் உமாராணி தான் எனக்கு அவங்களை ரொம்பவே பிடிக்கும் அவங்களும் நானும் ஸ்கூலில் இருக்கும் போதே ஒன்றாவே இருப்போம் ஒன்றாவே எங்கேயா இருந்தாலும் போவோம் நெக்ஸ்ட் ஸ்கூல் ஃப்ரண்ட் யாருன்னால் என்னோட அருளரசினு ஒரு பொண்ணு அவளும் வந்து எனக்கு நல்லாவே நல்ல பெஸ்ட் ஃப்ரண்டாக இருந்தாள் அடுத்து வந்து நான் ஒரு சின்ன வயதில் ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்த்த பொண்ணு தான் மணியரசினு ஒரு பொண்ணு அவங்க எனக்கு அப்போதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து அறிமுகமாவே ஆனாங்க நாம் அவங்ககிட்டேருந்து தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் ஒரு பொண்ணுன்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் அவங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் அவங்க வந்து அந்த சின்ன வயசிலேயே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா படற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணனும் அப்படின்ட்டு அவங்க அவங்களோட சின்ன வயசிலேருந்து யார் என் எது கேட்டாலும் வந்து நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் முன்னேறாமல் அவங்க கூட இருக்க ஃப்ரண்ட்ஸுங்களையும் சேர்த்து முன்னேற்றணும் நல்லா படிடி நீயும் படிடி என்னோட சேர்ந்து நீயும் டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா மோட்டிவ் பண்ணுவாள் அவளை மாதிரி ஒரு ஃப்ரண்ட் கிடைக்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் அவள் வந்து எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அடுத்த என்னோட பெஸ்ட் ஃப்ரண்ட் வந்து காலேஜில் வந்து கலாதேவின்ற ஒரு பொண்ணு தான் கலாதேவின்ற பொண்ணு வந்து என்னுடைய எல்லா எ இப்போ வரைக்கும் என்னோடு கூடவே தான் இருக்காள் அவள் வந்து இப்போ வரைக்கும் என்கூட தான் இருக்காள் அவள் வந்து நல்லா படிப்பாள் நல்லா படித்திட்டு அதே சமயத்தில் நல்லா பொறுப்பாகவும் இருப்பாள் இன்னொரு எனக்கு ரொம்ப இப்போதைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஜெயந்தின்ற ஒரு பொண்ணு தான் அவங்க தான் வந்து இப்போதைக்கி என்னோட எல் வெல்விஷராகவே இருக்காங்க அவங்க எங்கேப் போனாலும் என்னை கூட்டிட்டுப் போவது அவங்க எதுலயாக இருந்தாலும் ஒரு பிளான் பண்றது எப்படிலாம் ஃபேமிலியை ரன் பண்ணனும் தனியாக இருந்தால் எப்படி இருக்கணும் ஒரு நல்ல வெல்விஷராக வந்து எனக்கு நிறையா அட்வைஸ் பண்ணுறது என்னை நல்லா பார்த்துக்கறது நல்லா கேர் பண்ணிக்கிறது இப்போதைக்கி என்னோட குடும்பம் மாதிரி எனக்கு என்னோட நண்பர்களும் சேர்ந்து என்னை குடும்பமும் நண்பர்களும் சேர்ந்து எனக்கு நிறைய அவங்களால் தான் எனக்கு ஹாப்பியே கிடச்சிருக்கு இவ்வளோ தான்